இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்து பதினாறு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்து பதினாலு ஏழு ஆறு ரெண்டாயிரத்து ஏழு